நான் ரீசன்டா இப்போது ஒரு புடவ ஒன்று பட்டு புடவ அதுவும் கைத்தறி புடவ எடுத்துருந்தேன் இங்கே எங்கள் ரிலேட்டிவ் கிட்டதான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அது அது ஒரு கிஃப்ட்டு ஒரு கல்யாண கிஃப்ட்டுக்காக கொடுத்துருந்தேன் அவங்க அந்த ஸாரீ கிஃப்ட் பண்ணதை பார்த்து பிரித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் சொன்னாங்க நல்லாயிருக்குடா இந்த புடவ என்னோட ஃப்ரெண்டு தான் நல்லாயிருக்குடா இந்த புடவ நல்லா வெயிட்டாகவும் இருக்கு நல்லா டிசைன்ஸாகவும் இருக்கு அந்த புடவ வந்து என் என்னோட ஒய்ஃபுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்காமா இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபுக்கும் எங்கள் அவங்களோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஃபேம்லிக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புடவ நல்லாயிருக்கு கைத்தறியில் பண்ண புடவங்கிறனாலவும் நல்லாவும் இருக்கு அந்த புடவ